இப்போ நம்ம ஊரில் இருக்கிற சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்க்குறது ஒரு கோவில் சுற்றுலா பயணிகள் வந்து மார்ச் ஏப்ரல் இந்த காலக்கட்டத்தில் வந்து நிறையா மக்கள் வந்து வருவாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து வரதுக்கான காலம் வந்து மார்ச் ஏப்ரல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நிறைய மக்கள் வந்து வராங்க அப்படின்றத வந்து இந்த ஊரில் உள்ள மக்களால் சொல்லப்படுது அவங்க வர காலம் வந்து கோடைக்காலம் வெயில் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும் அதனால அவங்க வரப்போ ரோட்டை வந்து தண்ணீர் ஊற்றுறது மோர் கொடுக்குறது அந்தமாதிரியான குளிர்பானங்கள் கொடுக்குறது இந்தமாதிரி உதவிகளெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து செய்கிறாங்க அந்த மக்கள் வந்து பல்வேறு ஊர்களிலேந்து அவங்க வந்து வராங்க திருச்சி கோவை காரைக்குடி இந்தமாதிரி ஊருலேந்து அவங்க வந்து நடந்தே வந்து இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்றது வந்து அந்த கோவிலோடய தனி சிறப்பு ஏன்னா அந்த கோவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குது அப்படின்றது அவங்களோடய நம்பிக்கையாக வந்து இருக்குது பல்வேறு காணிக்கைகளை வந்து மக்களுக்கு வந்து செஞ்சிக்கிட்டிருக்காங்க அவங்க அந்தமாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கு அந்த இறைவன் வந்து எதாவது உதவுவார் அப்படின்றது வந்து அவங்களோடைய ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க மக்கள் வந்து நடந்து வருவாங்க சில பேர் வந்து மாட்டுவண்டி கட்டிட்டு அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க திருவிழா அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இந்த திருவிழா வந்து ரெண்டு டூ நாலு நாள் வந்து இது வந்து நடக்கும் இந்த ரெண்டில் இருந்து நாலு நாள் வரைக்கும் இது வந்து நடக்கும் இறைவனுக்கு வந்து சந்தன காப்பு பால் அபிஷகம் அந்த மாதிரில்லாம் நடத்தி அவங்க வந்து அவங்களோடைய அவங்களோடைய நம்பிக்கை அந்த சந்தோசத்தை வந்து சாமிகிட்ட வந்து காட்டுறது அப்படின்றது ஒரு ஒரு பொதுவான விஷயமா வந்து செஞ்சிட்டிருக்காங்க கூட்ட கூட்டமாக மக்கள் வந்து வருவாங்க ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் ஒரு தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி சமச்சு சாப்பிட்டுட்டு நாலு நாள் வந்து இதே ஊரில் வந்து தங்கி இருக்கிறது வந்து அவங்களோடைய விஷேசமாக இருக்குது வெயில் காலம் அப்படின்றதுனால அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்து ஏற்பட்டாலும் அவங்க வர்ர ஊர் ஆன நம்ம ஊரில் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க